எங்கள் வீட்டில் ஒரு கழிப்பறை உள்ளது கழிப்பறை இருப்பதனால் எனது அம்மா எனது மனைவி என் குழந்தை நான் ஆகியோர்கள் வெளியில் மலம் கழிக்க அலைய வேண்டியதில்லை நோயுற்ற காலத்திலும் நோய் இல்லாத காலத்திலும் காலை கடன்களை சிறந்த முறையில் கழிப்பதற்கும் நோய் தொற்று எதுவும் வராத வகையிலும் அதற்கான தனி ஒரு அறைக்கு அறை பயன்படுத்துவது சுற்றுசூழலுக்கும் தனி மனிதனுக்கும் நல்லதொரு சுகமான வாழ்வை நோயற்ற வாழ்வை தரும் ஒருவேளை கழிவறை கழிப்பறை இல்லையென்றால் தொலைதூரத்திற்கு சொல்ல வேண்டியதிற்கும் ஆண்களை விட பெண்கள் இதற்கு மிகவும் அவதிப்பட்டு அவதி அடைவார்கள் அதனால் கழிவறை ஒவ்வொரு வீட்டிற்கும் இன்றியமையாதது என நான் கருதுகிறேன் மேலும் கழிவறை இருப்பதனால் நம் மாநிலம் மற்றும் நாட்டிற்கு கமினிக்கேபுள் டிசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் தொற்று தொடுவதினால் எளிதில் பரவக்கூடிய நோய்கள் பரவுவதில்லை அதற்கு இது ஒரு நல்ல திட்டம் கழிப்பறை இருப்பது